எங்கள் பகுதியில் மகசூல் தரக்கூடியவை கடலை நெல் நெல் கரும்பு மக்காச்சோளம் இதெல்லாம் இன்னும் வரணுங்க தகுந்த உரம் வந்து நாங்கள் போட்றோம்ன்னா இயற்கை உரம் யூஸ் பண்ணுறோம் கொலிங்கி இந்த பால கு இது இலகுனா இந்த தேவையான போட்டு இது பண்ணுறோம் போட்டு நறுக்கி போட்டு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு ஓட்டி உழவு ஓட்டி போட்டு மறு ரெண்டுமாதம் கழிச்சி தான் நாங்கள் வந்து ஓட்டி மறுபடி தண்ணி விட்டு நாங்கள் நெல் நட்டு கரும்பு நட்றது நம்ம பண்ணுவோம் விவசாயம் பண்ணிகிட்டு இருப்போம் அப்புறம் அது வந்து நல்ல ஒரத்துக்கு நல்ல ஆதாயமாக நல்லா இருக்குது நோய் நொடி வராது நல்லா இருக்குது ஆனால் ம கடைங்களில் வந்து உரம் வாங்கிப் போடமாட்டோம் இயற்கை உரம் நாங்கள் போட்டு உடம்புக்கு நல்லா நாங்கள் எங்கள் குழந்தைங்க எந்த நோய் நொடி இல்லை நாங்கள் நல்லா இருக்கிறோம் எல்லா மாதிரி அதான் செய்யறோம்